யோ யோகா யோகா என்பது ஒரு வகையான உடற்பயிற்சி தான் அது பண்றதினாலே நம் வாழ்க்கையிலே நம் வாழ்க்க வந்து கொஞ்சம் நல்லா போகும் யோகா பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இந்த காலத்தில் அது வந்து பாதி பேர் மறந்துட்டாங்க அந்த யோகாவை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் அது தெரியப்படுத்தணும் யோகா வந்து ஒரு எப்பேர்ப்பட்ட நோயாக இருந்தாலும் அத குணப்படுத்த முடியும் அதால் நல்லா உடலை உடலை ஹெலுத்தியாகவும் நல்ல இதாகவும் வாழலாம் எதனால் இதை மொதல் மொதலில் யோகா வந்து கண்டுபிடிச்சவர் வந்து நம்ம போதிதர்மர் தான் போதிதர்மரால் இந்த உலகத்தில் நிறைய இதாக இருந்துச்சு அவராலே அவரால் பண்ண முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது யோகா பண்ணுறதுனால ரொம்ப நல்ல பயன்கள் வேறு நிறைய இருக்குது அதிலையும் நான் சில யோகாக்கள் பண்ணுறனால நம்மளுடைய மூச்சு பயிற்சியெலாம் நம்ம மூச்சுகள் மூச்சு விட்றதுல சிரமம் இருந்துச்சின்னால் அதை அது மூலமாகவே சரிப்படுத்திடலாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால நம்ம உடலிலுள்ள எல்லா பாகங்களும் கை கால் நம்ம கை கால் உடம்பு எல்லா வழியாவும் அந்த காற்று வெளியே போயிட்டு போயிட்டு வறதுனால நம்மளுடைய எல்லா ரத்தம் ரத்தம் வந்து சீராக செயல்படும் வஜ்ஜுமசா ஆசனம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நம்ம மூச்சு இழுத்து இழுத்து விடுறதுனால நம் உடலில் இருக்கிற அந்த கேஸ் கேஸெலாம் நல்லா இதாகி வெளியில் நம்ம ரத்தத்துக்கெலாம் நல்லா பரவி நல்லா இது பண்ணும் நீங்கள் யோகா பண்ணுறது வந்து வாழ்க்கையில வந்து முக்கியமான ஒரு பகுதியாக எடுத்துக்கிடணும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிலப்பட்ட டையத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னால் கொஞ்சம் உங்க லைஃபும் நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா போகும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க